ஹலோ சொல்லுங்கள் ஆமாங்க என்ன இப்போ நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா வாளை இருக்குது வஞ்சிரம் இருக்குது நகர இருக்குது சங்கரா இருக்குது தவளை மீன் இருக்குது ஆமாம் எல்லாம் புது ஸ்டாக்கு தான் இன்னைக்கு வந்த மீன் தான் லான்ச் மீன் வாளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபா வரும் வஞ்சரமெல்லாம் இந்த ரேட் வராதுங்க வஞ்சரமெல்லாம் எட்நூறுரூபா ஆயிரம் ரூபாய் அந்தமாதிரி ஆகிடுங்க சைஸுக்கு தகுந்தமாதிரி வஞ்சிரம் ரேட்டுங்க ஒரு கிலோ சைஸ்சில் வஞ்சிரம் பார்த்தீங்கன்னா அது கிடைக்கும் சின்னதாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி முள் இல்லாத மீனுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வஞ்சரம் மீன் சீலா மீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கானாங்கெளுத்தி இந்த அதெல்லாம் சேம் ரேட் வராதுங்க மீனுக்கு ஏற்ற மாரி ரேட்டுங்க மீனுக்கு ஏற்ற மாரியும் சைஸுக்கு ஏற்ற மாரியும் ரேட்டு இரநூத்தம்பது ரூவா வருதுங்க ந நண்டு நாநூறுரூவாய்லேந்து ஐந்நூறுரூவா வரைக்கும் இருக்குது ஆற்று நண்டு பார்த்தீங்கன்னா அது அது பச்சை நண்டு சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆமாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் கூட வரும் இல்லை இல்லை இது வந்து கை இது அந்த உப்பு தண்ணி நண்டு இது சைஸெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு கிலோ நாலு கிலோ வரைக்கும் இருக்கும் ஒரு நண்டு ஆ நம்ம கிட்டே வாங்கினீங்கன்னா பக்கத்தில் க்ளீன் பண்ணுறவங்க இருக்காங்க அவங்க வாங்கிப்பாங்க அவங்க கிட்டே கொடுத்தீங்கன்னா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க ஆமாம் உங்களுக்கு என்ன வேணுன்னே சொல்லலையே நீங்கள் கடைசி வரைக்கும் எல்லா ரேட்டையும் கேட்குறீங்க ஆ ரெண்டுமே இருக்குது நெத்திலி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து இரநூத்தம்பது ரூபா வரும் ஆற்று அயிரைன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இரநூறுவா வரும் ஒரு கிலோ உங்களுக்கு எத்தனி கிலோ வேணும் அது க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நூறுரூவா ஆகிடும் சரி வாங்கிக்கங்க அதில் என்ன இருக்குது வந்தீங்கன்னால் பக்கத்தில் க்ளீனு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நூறுரூவான்னு விற்கிறது ஒரு எண்பது ரூபான்னு கொடுப்போம் ஆ சொல்லுங்கள் சரி வாங்க சரி வாங்க பண்ணிக்கலாம்